அஞ்சு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு முப்பது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து அஞ்சு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து பதினெட்டு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினேழு